இப்போ ஒரு தொழில் தொடங்கிறோம் அப்படினா அதில் வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராமப்புற வாசிகள் வந்து ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க ஏன் அப்படின்னா வந்து கிராமப்புற வாசிகள் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா வணிகங்களும் சரி சில கடன் கொடுக்கற வங்கிகளும் சரி பணம் தர்றதை தராம தான் இருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கடன் உதவி வந்து செய்யாமல் இருப்பாங்க கிராமப்புறவாசிகளுக்கு அதே வந்து நகர்புற வாசிகளுக்குக்கூட சில டைம் வந்து வங்கிகள் வந்து பணத்தை தந்தாலும் வந்து ஒரு கிராமப்புற வாசிகளுக்கு வந்து தர்றதுக்கு வந்து தடுமாற்றம் வந்து இருக்கும் வங்கிகளோடய இடத்துல இருந்து பார்க்கும் போது அதனால வந்து கிராமப்புற வாசிகளுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய சவாலை இருக்குது அதுமட்டும் இல்லாமல் கிராமத்தில் இருந்து ஒரு நகர்புறத்துக்கு வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு சவாலாக தான் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படினா இந்தியாவில் வந்து வணிகங்களை ஆதரிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நிறைய வணிக வங்கிகள் வந்து ஆதரிக்கணும் நிறைய வணிக வங்கிகள் வந்து நிறையப் பேரோடய சிந்தனைகளை வந்து அவங்க வந்து அக்சப்ட் பண்ணிகிட்டு அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்க வந்து உதவி செய்யணும் சில விஷயங்கள் சில இடத்துல வந்து நிறைய பேர் வந்து நிறைய வந்து யோசித்து தொழிலை ஆரம்பிக்கலானு நினைப்பாங்க ஆனால் வந்து பணவசதி இல்லாததனால் கடன் கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லாததுனால் அந்த ஒரு தொழில் வந்து அப்படியே போயிடும் அதனால் இப்போ இருக்கிற வந்து நிறைய வணிக வங்கிகள் நிறைய வங்கிகள் வந்து கடனைக் கொடுத்து அந்த ஒரு கிராமப்புற வாசிகள் அந்த தொழில் தொடங்கிறதுக்கு வந்து உதவி பண்ணிணாங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஆதரிக்கத்தக்கதாக இருக்கும் தேங்க்யூ